எங்கள் பகுதியில் வந்து பாரம்பரிய விளையாட்டுனால் நாங்கள் கபடி தான் விளையாடுவோம் மேக்சிமம் அப்போ வந்து நாங்கள் எல்லோருமே சேர்ந்து மொத்தமாக வந்து கிரௌண்டுக்கு வந்து கபடி விளையாடுவோம் டெய்லியும் சாயந்தரம் ஆனால் ஸ்கூலு காலேஜு போறவங்கள்லாம் வேலைக்குக் போறவங்கள்லாம் முடித்திட்டு ஆறு மணிக்கு கிரௌண்டுக்கு வந்துடுவோம் கிரௌண்டுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட்டு வாம் அப் எடுப்போம் எக்சைஸ் பண்ணுவோம் பண்ணிவிட்டு அப்புறம் கொ கோடெல்லாம் போடுவோம் கோடெல்லாம் போட்டு முடித்துட்டு அதுக்கான அதுக்கான விளையாட்டெல்லாம் வந்து நேராக வந்து க களத்தில் இறங்கி பதினோரு பேருன்னால் இப்போ ஏழு ஏழு பேராக பிரித்திக்குவோம் பிரித்திட்டு ப பொறுமையாக வந்து அவங்க அவங்களோட ஸ்பா ஸ்பாட்டிஸ்பேட் பண்றவங்க வந்து அவங்களோட இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணிட்டு அவங்க அவங்க என்ன பிராக்டிஸ் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருப்போம் இன்னும் நிறையா விளையாட்டு இருக்குது ஆனால் நாங்கள் மேக்சிமம் வந்து கபடி தான் விளையாடுவோம்